நாமக்கல்லில் கோழி வளர்க்குறாங்கன்னா முட்டை உற்பத்தி கோழிங்க உற்பத்தி எல்லா இதைவிட நாமக்கல்லில் முட்டை வெலை கொறைவு அதேபோல் கோழிக்கறி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வெலை போடுறான் நாமக்கல்லில் முட்டையும் கொறைவு கறிக்கோழியும் கொறைவு அதால் அங்கே நாமக்கல்லில் அதை வளர்க்குறாங்க அ